அதாவது நம்ம நாட்டில் வந்து குற்றச்செயல்கள்லாம் நடக்கக்கூடாதுன்னு வச்சிங்களேன் முதல்ல அதுக்குலாம் மூலப்பொருள் வந்து ஒயின்ஷாப் டாஸ்மார்க்கு அதை வந்து முதல்ல நிப்பாட்டணும் அதுவும் அந்த கடைங்களே முதல்ல நிறுத்தணும் அது மட்டும் இல்லாம திருட்டுகள் நம் நாட்டில் திருட்டு அதிகமாக நடக்குறதுக்கு ஒரே காரணம் வேலைவாய்ப்பு கம்மியாக இருக்கு நம்ம நாட்டில் மக்கள் தொகையோட எண்ணிக்கை இருக்க அளவு வேலைவாய்ப்போட எண்ணிக்கை இல்ல வேலைவாய்ப்புகளில் ரொம்ப கம்மியாக இருக்கனாலதான் நம்ம நாட்டில் வந்து அதிகமாக திருட்டு கொலை கொள்ளை போன்ற நிகழ்ச்சியெல்லாம் நடக்குது அதனால வேலைவாய்ப்பு முடிஞ்சளவு மக்களுக்கு தரணும் அதை வந்து திருட்டு கொள்ளை இதெல்லாம் நடந்தாலும் அதை தடுக்கிற பிடிக்கிற அளவுக்கு போலீஸ் காவல் காவல்படை வந்து நம்மள்கிட்ட அவ்வளோவாக இல்லை காவல்படைக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அவங்கள மதிக்கணும் மதிக்க காவலர்கள் நிறையாப்பேரு வேணும் நம்ம நாட்டுக்கு இதுயெல்லாம் இருந்துச்சினாலே நம்ம நாடு வந்து வல்லரசு ஆயிரும்